ஃபஸ்ட்டு நான் வந்து இங்கே பேரன் பேத்திக்கு தாங்க நான் நீச்சலே சொல்லிக் கொடுத்தேன் அதுக்கப்புறம் ஆற்றுக்கு போனோம் ஆற்றுக்கு போகும்போது அங்கே நீச்சல் வந்து எதிர்த்து தான் நீச்சல் அடிச்சு பழக்கி விட்டேன் ஏன்னு கேட்டால் நாளைக்கு ஒரு சுழல்லையோ ஒரு ஆ அலை அடிச்சுக்கிட்டு தண்ணி அதிகம் காத்தா காட்டாத்து வெள்ளம் வரும்போது வேகமாக வரும் அதை சமாளிக்கக்கூடிய சக்தி நம்ப நீச்சல் கற்றுக்கறவங்களுக்கும் தேவை வேணும் அதுக்காக எதிர்நீச்சல் போட்டு தாங்க ஃபஸ்ட்டு கற்று கொடுத்தோம் அது மாதிரி நாங்கள் கற்று கொடுத்துக்குட்ருக்கும் போது அப்போ சரியான மழை காலமாக இருந்துச்சுங்க அப்போ அந்த மழை காலத்தும்போது அடிக்கடி வந்து ஆற்றுல தண்ணி இந்த கா காட்டாத்து தண்ணி எல்லாம் அதிகமாக வர்ற ஆரம்பிச்சுரும் திடீர்னு வரும் திடீர்னு நின்று போயிடும் அது மாதிரி இங்க வர்ற போக இருக்கும் அது மாதிரி ஒரு சமயத்தில் வந்து ஒரு பையன் எங்கள் பக்கத்திலயே குளிச்சுக்கிட்டு இருந்தான் குளிச்சுட்டு இருக்கான் திடீர்னு இருக்கற இருக்கற இருக்கற இருக்க தண்ணி கொஞ்சமாக ஒரடி ரெண்டடி நாலடின்னு கொஞ்சம் அதிகமாக வர்ற ஆரம்பிச்சு அந்த பையன் வந்து ரொம்ப வெயிட்டு இல்லாததினால அவனை லேசாக தள்ளிகிட்டு போயிருச்சுங்க தண்ணி அவன் ப சத்தம் து தூரமாக போகிற வரைக்கும் சத்தம் தூரத்தில் போய் தான் சத்தம் போட்டான் அது வரைக்கும் நம்மளே எ கரை ஏறிடலாம் சமாளிச்சிக்கலாம் கம்முன்னே இருந்திருப்பானாட்ருக்குது கொஞ்சம் தூரத்தில் போய் சத்தம் போட்டான் சத்தம் போட்டோனே திரும்பி பார்த்தோம் அப்புறமேலு பார்த்தாக்கா அவனை தண்ணி அடிச்சுக்கிட்டு போகுது சரின்ட்டு என்னடா பாவம் சின்ன பயலை தண்ணி கொண்டுகிட்டு போகுதேன்னு சொல்லி நான் நீச்சல் தெரிஞ்சவன் நான் வேகமாக ப போகிற தண்ணி தான போக்கு தண்ணி எதிர்த்து தண்ணி போனால் நேரம் ஆகும் போகிற போக்கில் போகிற தண்ணியில் வேகமாக போய் அவனை இழுத்துக்கிட்டு வந்து கரை சேர்த்திட்டேன் வ அதனால் அந்த பையன் வந்து எந்த ஒரு இது வில்லங்கமும் இல்லாமல் தப்பிச்சுட்டான் அதுக்கப்புறம் செல்லு அது அவ்வளோதாங்க கரை ஏற்றி விட்டு வந்துவிட்டோம் நாங்களும் வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் எங்கள் பேரன் வீட்டு பு பிள்ளைங்க என் என் பேரப்பிள்ளைங்க எங்கள் எங்கள் அந்த பிள்ளைங்களுக்கு கூ கூட்டாளி பிள்ளைங்க அதுங்கெல்லாம் ஒரு ஆறு ஏழு பிள்ளைங்க நாங்களே இங்கே வந்து எங்கள் இப்போ இதிலே எங்கள் கேணிலியே கொண்டு போயி எங்கள் ஊர் பக்கமே அவங்களுக்கு நல்லபடியாக இந்த டீப்பு சொரைக் குடுக்கை இதெல்லாம் ரெடி பண்ணி காற்றடிச்சு கொண்டு போயி ஒரு ஆறு ஏழு பிள்ளைங்களுக்கு இது வரைக்கும் நீச்சல் கற்று கற்று கொடுத்துருக்கோம் அந்த கற்று கொடுத்ததுனால அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுச்சுன்னால் அப்போ அவர்களுக்கு தெரிஞ்ச வேண்டப்பட்ட நாலைஞ்சு பிள்ளைங்களுக்கு நாலைஞ்சு பிள்ளைங்களுக்கு அதுக்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் நாலு பிள்ளைங்க அஞ்சு பிள்ளைங்களுக்கு த கற்று கொடுத்துருக்குது அப்படிங்கம் போது கிட்டத்தட்ட வந்து எங்களுக்கு தெரிஞ்ச வகையில் எங்கள் ஊரில் எல்லாம் யாரும் நீச்சல் தெரியாதவங்களே இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை இப்போ எல்லாம் உருவாக்கி விட்டுட்டோங்க ஒவ்வொருத்தரும் அவங்கவர்களுக்கு தெரிஞ்ச நாலு பிள்ளைங்க அஞ்சு பிள்ளைங்க ரெண்டு புள்ளைங்க மூணு பிள்ளைங்க இது மாதிரி பிள்ளைங்களுக்கு நீச்சல் அவங்கவர்களுக்கு அவங்க குளிக்க போகும்போது அல்லது ஆற்றுக்கு போகும்போது கூட கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் பழக்கி விட்றது ஒன்றும் ப பழக்கி விட்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க சும்மா ஒரு டீப்பு காற்றடிச்சு எடுத்துகிட்டு போனோம்னா போதும் ஒரே ஒரு கயிறு கொண்டு போய் கட்டி விட்டு கொஞ்சம் நேரம் தண்ணிக்குள்ளே விட்டோம்னாக்கா அவர்களே ப பழகி கற்றுக்கறாங்க